ஹலோ சார் நான் ரவிச்சந்திரன் பேசுகிறேன் சார் இது இண்டேன் கேஸ் ஏஜென்சியா சார் நம்பர் தானே சார் ஓகே சார் ஓகே சார் நான் தஞ்சாவூர் களிமேடுங்கிற கிராமத்துலருந்து பேசுகிறேன் சார் நான் உயர்கல்விக்காக வந்துருக்கேன் சார் எனக்கு வந்து எரிவாயு சிலிண்ட்ரு வந்து முகவரியில மாற்றம் செய்யணும் சார் இதுக்கு முன்னாடி வந்து திருச்சி பக்கத்தில் நான் இருந்தேன் சார் இப்போ அதை மாற்றணுன்னா என்ன ப்ராசஸ்ஸு என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ஓகே சார் ஆ ஆதார் மாற்றணுமா சார் அது நான் மாற்றிட்டேன் சார் இப்போ கேஸ் எனக்கு உடனடியாக தேவைப்படுது சார் எமர்ஜென்சி அதனால் தான் சார் இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ஓகே சார் வே என்னென்ன டீட்டைல்ஸ் வேணும் சார் என்னோட நுகர்வோர் ஐடியா சார் ஆ சொல்லுறேன் சார் நம்பர் சொல்லுறேன் சார் ஃபோர் சிக்ஸ் எய்ட் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட் ஒன் எய்ட் ஒன் சார் ஓகே சார் இன்னொன்று ஆதார் எண்ணா சார் சிக்ஸ் ஃபைவ் எயிட் டூ த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா சார் ஓகே சார் நானா சார் இது அஞ்சு வர்ஷமாக இந்த கேஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் ஓகே சார் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு வந்து ஒத்துக்காது சார் ஏன்னா வீட்லையே சாப்பிட்டு அது சின்ன வயசுலிருந்து பழகிவிட்டோம் அதனால் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட முடியாது கேஸ் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுவும் இல்லாமல் வீட்டில வந்து பெரியவங்க இருக்காங்க சார் அவங்க வந்து ஏஜ்ஜிடுங்குறதுனால ச சுடுதண்ணி குடிக்கணும் வைக்கணும் அது மாதிரி மாத்திர டேப்லட் போடணும் சாப்பிட்ணும் அதுக்கெல்லாம் வந்து ஹாட் வாட்ரு வந்து தேவைப்படுது சார் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கேஸ் இருந்தால் தான் சார் பண்ண முடியும் அதான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் என்னோட இப்போ இருக்கிற அட்ரஸ்ஸை சொல்லணுமா சார் ஓகே சார் சொல்லுறேன் சார் டூ பார் ஒன் நாட் டூ பரிசுத்தம் நகர் சார் களிமேடு தஞ்சாவூர் பின்கோடு வந்து சிக்ஸ்ஸு ஒன் த்ரீ டபுள் ஜீரோ டூ சார் ஓகே சார் இது எப்போ சார் அப்டேட் ஆகும் ரெண்டு நாள் கழிச்சிதாங்களா சார் ஓகே சார் அப்புறம் நேரில் எதுவும் வந்து பார்க்கணுமா சார் ஓகேங்க சார் வரும் போது வந்து சிலிண்ட்ரு அப் அந்த கார்டு எதுவும் எடுத்துகிட்டு வரணுமாங்க சார் ஓகே சார் எடுத்துகிட்டு வந்தர்றேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ ஸோ மச் சார்